ஆ சார் சொல்லுங்க சார் ஆமாங்க சார் நீங்க எங்கேயிருந்து பேசுகிறீங்க சார்

ஓகேங்க சார் ஓ சஷ்டிங்க

ஓகே சார் அது பிரச்சனை இல்லை சார் பண்ணிக்கலாம் சார் இப்போது நம்ம சஷ்டி வரதினால நம்ம முன்னாடியே ஸ்பெஷல் தரிசனம் புக் பண்ணிக்கலாம் அதனாலே உங்களுக்கு வந்துட்டு சாமி பார்க்கறது வந்து ஈஸியாக ஆகிடும் அதுமாரி மருதமலை அடிவாரத்தில் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது சார் உங்களுக்கு நான் அனுப்பறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கன்வியன்ட்டு பாருங்க மொத்தம் எத்தனை பேர் வரீங்க சார் எட்டு பேருங்களா ஓகே சார் வண்டி எதுங்க சார் நம்ம பொலோரா எடுக்கலாங்களா இல்லை இனோவா எடுக்கலாமா இனோவா எடுத்துக்கலாம் ஓகே அப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனோவா எடுத்துட்டிங்கன்னால் உங்களுக்கு எயிட் சீட்டர் உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாகவே போட்டுக்கலாம் உங்க சிக்ஸ் டபு ட்ரிபிள் நைன் ஆகும் சார் டோட்டலா செவன் தௌசண்ட் ஆகும் பர் டே ரெண்டு நாள் வரதினால உங்களுக்கு இது பண்ணிக்கிலாம் சார் சஷ்டி இது புக் பண்ணுறது வந்து ஆன்லைன் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு உங்களோடய ஆதார் கார்டு மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம் லாட்ஜு நம்ம கோயம்த்தூரில் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருக்கணும் ஈஷா பொட்டானிக்கல் கார்டன்லருந்து எல்லாமே வந்து நம் பார்த்துருலாம் பேரிஸ் பட் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலும் போயிடலாம் கோயில் போணுன்னால் கோயில் போகலாம் இல்ல வந்து நீங்க நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி இல்லை பொள்ளாச்சி டேம் அந்த மாதிரி போகறீங்கனாலும் போயிக்கலாம் உங்களுக்கு ரெண்டு நாளில் என்ன ஐட்னரி வேணுமோ உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் சார் ரெகுலராக இருக்கிறது உங்களுக்கு அனுப்ச்சு விட்டுறேன் ஓகே சார் சேட்டர்டே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வெக்கேட் பண்ணிட்டு சண்டே மார்னிங் கோயில் போயிட்டு உங்களுக்கு வெளியில் பக்கத்தில் எங்கேயா பார்த்துட்டு உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் டிராப் பண்ணுற மாரிருக்கும் சண்டே ஈவினிங் ஓகே சார் உங்களுக்கு ஹோட்டல் ஆப்ஷன்ஸும் ஐட்னரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வாட்ஸ்ஆப்பில் அனுப்பறேன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட பேக்கேஜஸ் வந்து இது தான் அதுபோக எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னால் உங்களுக்கு அந்த டைமில் வந்து டிரைவர் என்ன ஏதுன்னு இன்டிமேட் பண்ணுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஒன்னுல்லை சார் நம்ம உங்களுக்கு ஓகே கன்ஃபார்ம் பண்ட்டிங்கன்னால் நம்ம அட்வான்ஸ் பேமண்ட்டு மட்டும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கப்புறோம் சேட்டர்டே வந்துட்டு ஃபர்தராக பெட்ரோலுக்கு அதுக்கப்புறோம் பேலன்ஸ் பேமண்ட்டும் முடிச்சினு போகும்மோது கொடுத்துகலாம் ம் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் நம்ம இது ஜிபே நம்பரும் அட்வான்ஸ் பேமண்ட் போட்டு விட்டு ஐட்னரி செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஓகே சார் ஓகே